எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் வந்து நான் அதிகமாக கேட்டதில்லை நான் ஒரு ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது வந்து அப்போதான் வந்து எங்கிட்ட கீ பேட் மொபைல் இருந்தது அந்த டைம் வந்து நான் இது ஹெட்செட்டை போட்டு என் ரேடியோ கேட்டிருக்கேன் ஆனால் வெறும் அந்த பாட்டு மட்டுந்தான் கேட்டிருக்கேன் அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுன்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் டிவி பத்தி வேணுணா டிவியில் நடக்கிற தொலைக்காட்சியை பற்றி வேணுணா சொல்லலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சேனல் அப்படின்னு பார்த்தேன்னா அது விஜய் டிவி தான் அதுவும் வந்து மெயினாக சொல்லப் போனால் குக் வித் கோமாளி அது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் வந்து அதிகமான காமெடிஸ் வந்து பண்ணுவாங்க அதாவது நம்ம ஒரு ஒரு பிரஷரில் இருப்போம் ஏதோ ஒரு ஒர்க் ஒர்க் ஸ்ட்ரெஸ்லையோ இல்லை வெளியே எங்கேயோ நம்ம இருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸராக அந்த ஷோவை பார்க்க போகும்போது ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது என்னடாது எல்லாமே எல்லா நிகழ்ச்சியும் தான் நடக்குது எல்லா சேனல்லையும் எல்லா நிகழ்ச்சியும் தான் நடக்குது அது ஏன் நான் குறிப்பிட்டு நான் சொல்லப்போறேன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா எல்லாத்துலையுமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஆர்ட்டிஃபிசியல் நடக்குது இது ஸ்கிரிப்ட்டட் பண்ணி இப்படி பண்ணனும் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கிஸ் ஸ்கிரிப்ட்டட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஸ்கிரிப்ட்டட் கிடையாது அட் ஏ டைமில் பேசணும் அந்த அதன் மூலியமாக சிரிப்பு வர வைக்கணும் நமக்கு அதை பார்க்கும்போதே இதுலாம் ஒரு காமெடியா நம்மளும் நென நம்ம நினைப்போம் அந்தளவுக்கு அதில் ஒரு காமெடி சென்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ நான் அதிகமாக நான் பார்க்க வே பார்க்கக் கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி தான் அதிகமாக நான் பார்க்கக் கூடியதும் டிவி சேனல்ஸ் தான் நான் ரேடியோ இதுவரைக்கும் நான் அதிகமாக நான் கேட்டதில்லை ஒன்லி நான் பாட்டு மட்டுந்தான் நான் கேட்டுருக்கேன்